எந்த மாதிரி படகுனால் விசைப் படகு பயன்படுத்துவோம் விசைப் படகில் வந்து கடலுக்குள்ள போய்ட்டு நீளமான போய்ட்டு நாங்கள் விசைப் படகு வந்து விசைப் படகு பிடிக்கும் அதே மாரி கடலுக்குள்ளே போயிகிட்டே இருக்கும்போது மறுபடியும் பாய் மரகு படகு என்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம் இந்த ரெண்டு மெத்தெடும் யூஸ் பண்ணி நாங்கள் மீன் பிடிக்க உலா போ போய்ட்டு மீன் பிடித்திட்டு வருவோம் மூன்றாவது பார்த்திங்கன்னா தூண்டில் போடுவோம் தூண்டில் போட்டு தூண்டிலும் தூண்டில் வலைன்னு ஒன்று இருக்கும் தூண்டில் வலையல் போய்ட்டு படகுகளுக்குக் கொண்டு போய்ட்டு தூண்டில் கடலுக்குள்ளே போட்டு குறிப்பிட்ட நேரம் விட்டுட்டு மறுப்படியும் போய்ட்டு நாங்கள் தூண்டில் எடுத்து பார்க்கும் போது மீன் இருக்கும் அ மீனை நாங்கள் பிடிச்சிட்டு வருவோம்